எனக்கு வந்து தோட்டத்தில் செடி நடணும் அப்படின்டு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் வீட்டில் தோட்டம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து செடி நடலை ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து செடி இருக்குது அந்த செடியில் வந்து நிறைய வகையான பூவெலாம் இருக்கும் அப்புறம் அந்த செடிக்கு நானே கூட நிறைய தண்ணியெலாம் ஊற்றிருக்கேன் அந்த செடியில் பூத்து இருக்கிற அந்த பூவை பார்க்கம் போதும் இல்லை அதில் இருக்கிற அந்த சின்ன மொட்டை பார்க்கும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அதை பார்க்குறதுக்கு யாருக்குதான் பிடிக்காம இருக்கும் அதை வந்து எல்லாேருமே ரசிப்பாங்கதானே இல்லையா அதனால் அங்கே இருக்கிற செடியாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற பூவாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாமேதான் இருக்கும் செடியில் இருக்கிற அந்த குட்டி குட்டி இலைகள் இருக்குது இல்லையா அந்த இலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் மரத்தில் காய்க்கிற அந்த பழங்கள் மரம் வந்து பார்க்குறதுக்கே அழகாகதான் இருக்கும் அதுவும் இல்லாமல் மரத்துக்கு வந்து நம்ம டெய்லி தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நிறைய நல்லதுதான் கிடைக்கும் மரம் வந்து ஆக்சிஜனை வெளியே விட்டு கார்பன் டை ஆக்ஸைடை எடுத்துக்குது இல்லையா நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் தேவை அதனால் நிறைய மரமெலாம் வளர்க்கணும் செடிகள் சுற்றி நம்மளை சுற்றி செடிகள் மரங்கள் கொடிகள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது நம்மளுக்குதான் நல்லது ஏன்னால் நல்ல காற்றெல்லாம் நமக்கு கிடைக்கும் தீய காற்றெலாம் கொஞ்சம் விலகும் மரத்தை வந்து நிறைய வெட்டாமல் இருக்கணும் மரத்தை வந்து வெட்டாமல் மரம் வந்து நிறைய வாழ்நாளில் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மரத்தை வந்து நட்டுகிட்டே இருக்கணும் செடிங்களை நட்டுகிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளோ எவ்வளோ செடி கொடிகளெலாம் நடுறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளோட எதிர்காலத்துக்கு நல்லது செடிங்களை வந்து கொடிங்களை இல்லை மரங்களை வந்து வெட்டாமல் அதை வந்து நல்லா வளர்க்க கற்றுக்கோங்க டெய்லி தண்ணி ஊற்றுங்க அதில் பழுக்கிற பழத்தை வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அன்பு காட்டுங்க எல்லாேர் மேலேயும் எல்லாேரும் நல்லாயிருங்க மகிழ்ச்சியாக இருங்க